ஹலோ ஹலோ சார் சொல்லுங்கள் ஹலோ சார் ஆ வணக்கம் சார் சொல்லுங்கள் சார் யார் பேசுகிறீங்க சரிங்க சார்

சரி சார் சரிங்க சார் சரிங்க சார் அதுதான் சார் இப்போ நமக்கு மொத்தம் ரெண்டு ஏக்கரு நிலம் இருக்குது சார் அதில் வந்து அரை ஏக்கர் வந்து மாட்டுக்கு தீவனம் போட்டிருக்கோம் சார் பயிரிடுறதுக்கும் அதுப்போக மிச்சம் ஒன்றரை ஏக்கர் இருக்குது இந்த ஒன்றரை ஏக்கரில் தான் வந்து நம்ம தென்னையை போடணும்னு இப்போ திட்டம் தீட்டிருக்கிறோம் அதில் வந்து நமக்கு ஹைப்ரிட்டான அதாவது நவீனமான தென்னை தான் வேணும் நவீன பலன் கொடுக்குற மாதிரி அதிகப்படியான ஈல்டு அதிகமான மகசூல் கொடுக்குற தென்னங்கன்று தான் தேவைப்படுது அதனால் அதை நீங்கள் சப்ளே கொடுத்தீங்கன்னா அது ஏக்கருக்கு எத்தனை கன்று வேணும் அந்த கன்றுக்கு கொட்டேஷன் எவ்வளவு எப்படின்ற டீட்டெய்ல்லாம் சொன்னீங்கன்னால் அதுக்கு லாரி வாடகை நீங்கள் நான் கொடுக்கணுமா நீங்கள் கொடுப்பீங்களா என்ன ஏதுங்ற முழு விவரமும் சொன்னீங்கன்னால் நான் பர்சேஸ் பண்ணிக்கிறேன் சார்

ம்

சரி சார் அப்போ இதுதான் சார் என் நம்பரு வந்து வாட்ஸ்அப் நம்பரு என்னோடய நம்பர் இதுதான் இதுக்கு அனுப்பி விடுங்க நான் என்னுடைய இதை பூரா ஃபுல்லப் பண்ணி அனுப்பிடுறேன் சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ